எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் நிலம் எல்லாம் நிறையா இருந்துச்சு கண்ணிங்கா இருந்துச்சு நெல் எல்லாம் போடுவாங்கள் ஐம்பது மூட்டை நெல் வரும் அந்த மாதிரி நெல் நிறையாருக்கும் தக்காளி அந்த காய்கறி எல்லாம் நல்லா வைக்குவாங்கள் அதெல்லாம் வந்துட்டு நாம் எல்லாம் அதுதான் செஞ்சுகிட்டுருந்தோம் எங்கள் அப்பா நாங்கல்லாம் அப்புறமா இப்போ எல்லாமே எங்கே டவுனாக மாறிடுச்சு இப்போ எதுவுமே இங்கே கண்ணிங்க இல்லை எதுவும் இல்லை வீடு எல்லாம் நிறையாயிடுச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபர்னிச்சர் கடை இருக்குது இப்போ சுற்றி எல்லாம் வீடுதானிருக்கு நிறைய வீடு ஆயிடுச்சு